ஹலோ நாங்கள் வந்து இந்திரா நகர்லயிருந்து பேசுகிறோம் ஒரு பிரியாணி வந்து ஆர்ட்ரு போட்டுருந்தோண்ணா அதோடு வந்து எனக்கு நிறைய இன்னும் சாப்பாடு வந்து வேணும் டெசட் வந்து இருக்காண்ணா அந்த டெசட்டோடு வந்து எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃப்ளேவர் அந்தமாதிரி ஏதாச்சும் இருக்கா என்னென்ன ஃப்ளேவர்ண்ணா உங்ககிட்ட இருக்கும் எனக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து அதில் சேர்க்கணும் டெசட்டோடு வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்து வரணும் அப்புறோம் வந்து பெர்ட்டேக்கு வந்து கேக் வேணும் ஒரு ஒரு டூ கேக் வேணும் பிளாக்ஃபாரஸ்ட் கேக் ஒன்று வெண்ணிலா கேக் ஒன்று வேணும்ண்ணா என்னென்ன ஃப்ளேவர் அதில் வச்சிருக்கிறீங்கள் சொல்லுங்கள் அப்போ எனக்கு வந்து பே ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒன்றும் வெண்ணிலா கேக் ஒன்றும் கொடுத்துருங்க அப்புறோம் வந்து டெசட் கொடுத்துருங்க பிரியாணி எவ்வளோ எனக்கு வந்து பிரியாணி மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன் அதோடு எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரையும் வந்து வேணும்ண்ணா அதையும் கொண்டு வந்துருங்கள் எல்லாமே வந்து ஒரே அட்ரஸ் தான் அப்படினு எல்லாருமே வந் எல்லாமே வந்து ஒரே அட்ரஸ் தான் கொண்டு வந்துருங்கள் அப்புறம் வந்து அல்வா ப்ரெட் அல்வாவும் வந்து அதோடு சேர்த்து கொண்டு வந்துருங்கள் ப்ரெட் அல்வா அதுக்கப்புறம் என்னென்ன இன்னும் என்னென்ன ஃப்ளேவர் வந்து உங்ககிட்ட இருக்கும்ண்ணா அல்வாலேயே நிறைய வெரைட்டி இருக்கும்ல அது என்னென்ன இருக்குது வந்து எனக்கு பீட்ரூட் அல்வா கொண்டு வந்துருங்கள் அப்புறம் வந்து சாதாரண கோதுமை அல்வா கொண்டு ஒன்று வந்துருங்கள் அவ்வளோ தான் டெசட்டோடு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வந்து ஸ்டாபெரி ஃப்ளேவர் வச்சிடுங்கள் அதை கொண்டு வந்துருங்கண்ணா எல்லாமே ஒரே அட்ரஸ்ணா வந்துட்டு கால் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேண்ணா ஓகே தேங்க்யூ